ஆமாம் நானே நிறையா டைம் நினச்சிருக்கேன் புகைப்படம் எடுக்கிறதுலாம் ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஆர்வமாக இருப்பேன் அதனால எனக்கு அதே ப்ரொஃபஷ்னலாக எப்படி சொல்லலாம் அதே தொழிலாக மாத்திக்கலாம் பொக ஃபோட்டோ எடுக்கிறதே புகைப்படம் எடுக்கிறதும் எல்லாமே இது ஒரு வேலையாக மாத்திக்கலான் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஃபோட்டோ புகைப்படம் எடுக்கிறத்துக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் அது எடுக்கும்போது என்ன நானே ஜாலியாக ஃபீல் பண்ணிப்பேன் நான் உற்சாகமாக இருப்பேன் எனக்கு அது ரொம்பப் பிடிக்கும் இப்போது திருமண புகைப்படம்லாம் எடுக்கிறது நல்லாருக்கும் ஏன்னா அது ஒரு ஞாபகம் ஞா ஞாபகமாக அவங்க கல்யாணத்துக்கு ஞாபகமாக நாளை பின்னே அவங்க குழந்தைங்க வந்தாங்கனால் இல்லை அவங்களோட இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் அந்த ஃபோ அந்தப் புகைப்படத்தை வச்சி எல்லாம் பார்த்துட்டு இப்படி இருந்தாங்கள் அப்படி இருந்தாங்கள் அப்படி இப்படில்லாம் கல்யாணம் பண்ணாங்கள் இப்படில்லாம் இருந்தாங்கள் இப்படில்லாம் திருமணம் நடந்துச்சி இவ்வளோ சந்தோசமாக இருந்தாங்கள் த தாத்தா பாட்டி எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கிறனால எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோசமாக எல்லில்